நான் வந்து மதியம் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா வொயிட் ரைஸ் ரசம் பொரியல் அப்பளம் மோர் தயிர் ஊறுகாய் அந்தமாதிரி கொடு கொடுத்தா தான் குடும்பத்தில் ஒரு சந்தோசமாக இருக்குது எனக்கும் அப்பட்லாம் செய்கிறது எனக்கும் ஒரு சந்தோசம் மதியத்துக்கு அந்தமாதிரி கொடுத்தா தான் வீட்டுக்காருக்கும் சந்தோசம் நைட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எங்கள் வீட்டில் டிஃபன் தான் ஒரு நாள் இட்லி கேட்பாங்க இல்லைன்னா பூரி இல்லைன்னா சப்பாத்தி எந்த டி எந்த டிஃபன் செஞ்சாலுமே அதுக்கு ஒரு ரெண்டு குழம்பு இல்லைன்னா மூணு தான் குடுக்குணும் ஒரு குழம்பு கொடுத்தா சண்டை தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சமைச்சதே மிச்சமானது நைட்டு கொடுத்தாலும் அது ஒரு சண்டை மதியம் சமைச்சதை இப்போ சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாள் தேங்காய் சட்னி அரைக்கணும் இல்லைன்னா குழம்பு வைக்கணும் பூரி சுட்டாலுமே ரெண்டு குழம்பு வச்சே ஆகணும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சிக் கொடுத்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை